நாங்க வந்து வெளியில் ஒரு அவசரமாக கிளம்பறா மாரி இருந்தால் மாவு கோதுமைமாவு எடுத்து தண்ணி இப்போது ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி தோசை ஊத்திடுவோம் அதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சைமெளகா கருவேப்பிலை போட்டு எண்ணெயை வேக வெச்சு சூடுபண்ணி எல்லாத்தையும் வதக்கி மாவில் எடுத்து கொட்டி நாங்கள் தோசை ஊற்றி குழம்பு இல்லாமவே அதுலேயே சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு உடனே நாங்கள் வெளியே கிளம்புவோம் அதே மாரி ரவை வாங்கின்னு வந்தோம்னா கட் பண்ணி வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சைமெளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு உப்புமா செய்து சாப்பிடுவோம் சேமியா வாங்கின்னு வந்தோம்னா அதில் சேமியா உப்புமா செய்து அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அதே மாதிரி போட்டு செய்து சாப்பிடுவோம் சாப்பாடு வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து காலையில் இருந்து தோசை ஊற்றுவோம் அதுக்கு தேங்காய் கல்லில் பச்சைமெளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி வெச்சி சாப்பிட்ருவோம் மதியம் சாப்பாட்டுக்கு சாம்பார் வைப்போம் பருப்பு வெங்காயம் தாக்களிலாம் போட்டு வேக வெச்சுட்டு அதுக்கு அப்புறம் காய்கறி போட்டு நல்லா குழம்பு வெச்சி சாம்பார் வெச்சு சாப்பிடுவோம் ரசம் வைப்போம் ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் வாங்கின்னு வந்து நசுக்கி ரசம் வெச்சால் அப்பளம் கொஞ்சம் வறுத்து வெச்சால் அது வந்து அஜிஸ் ஆகும் சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு சாப்பாடு வடிப்போம் அப்போதான் வந்து குழம்புக்கு அந்த ரசத்துக்கும் ரெண்டுத்துக்கும் செ செட் ஆகும் சாப்பிட முடியும் அப்போதான் அதே மாதிரி அதிகமாக இது வந்தாங்கன்னா விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி இவ்வளோ அரிசி போட்டு சாதம் வெச்சால் அத்தினி பேர் சாப்பிட்ணும் இவ்வளோ பருப்பு போட்டால் இத்தினி பே கொழம்பு சாம்பார் வெச்சால் பத்து பேருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி கால் கிலோ பருப்பு போட்டு சாம்பார் வெச்சு சா சா குழம்பு வெச்சு எல்லோருக்கும் அஜிஸ் ஆகணுனு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாரி சாப்பாடு செய்வோம் நாங்கள் அது மாதிரி எல்லோரும் கும்பலாக உக்கார்ந்து சாப்பிடும் போது நல்லா எனக்கு மனமார என் மனது மனசார அங்கே சாப்பாடு கொடுக்கணும் அப்போதான் என் மனது திருப்தியாக இருக்கும் ஐயையோ குழந்தைங்க வந்துச்சே சாப்பிடாத போச்சேன்னு என் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அவன் வந்து திருப்தியாக சாப்பாடு கொடுத்தோம் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னு சாப்பாடு கொடுத்தா தான் என் மனதும் நிம்மதியாக இருக்கும் எனக்கும் நல்லா எனக்கு தூக்கம் வரும் வந்து சாப்ட்டுச்சுங்களோ சாப்பிட்லியோ எங்கே பிள்ளைங்க பட்டினியா போகுதுங்களோ எப்படி காதடைச்சீங்கடந்ததுங்களோ அதெல்லாம் நான் நிறைய நான் ஃபீலிங் பண்ணுவேன் பசங்களை பற்றி தனிப்பட்ட முறையில கூட நான் உக்கார்ந்து அழுவேன் நான் ஒரு ஒரு நேரம் பிள்ளைங்க